சொல்லுங்கள் யெஸ் மேம்

ஓகே அப்படியா நீங்கள் ஆஃபீஸ் வாங்க ஹெச்டிஎப்சி ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டு என்ன எதாவது டீடைல்ஸ்னா வந்து அங்கே கேட்டு போங்க

எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படியா மந்த்லி உங்கள் நீங்கள் என்ன ஒரு ஃபைவ் தெளசண்ட் அந்த மாதிரி கட்ட வேண்டியதாக இருக்கும் ம் ஓகே தேங்க் யூ